தொழில்நுட்ப முன்னேற்றம் வந்து ரொம்பவும் அதிகமாக நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான் கொடுத்துருக்குது உதாரணமாக சொல்ல போனா ஸ்மார்ட்ஃபோனு நெட்டு இதல்லாம் வந்து நம்மளுக்கு எல்லா வேலையும் ரொம்ப சுலபமாக கொடுத்துருக்கு முன்னே மாதிரி ஒரு விஷயத்துக்காக ரொம்ப தூரம் அலைய வேண்டியது இல்லை எதாக இருந்தாலும் இருந்த இடத்துலே நம்ம செஞ்சிக்கலாம் இப்போ உதாரணமாக சொல்லணும்னா டிக்கெட் புக் பண்ணுறது ஹோட்டலில் புக் பண்ணுறது மெய்னாக வந்து மணி ட்ரான்சார் பண்ணுறது இருந்த இடத்துலே நம்ம பண்ணிக்கலாம் ஒரு கடையில் போய் ஷாப்பிங்கே பண்ணணுனா கையில் காசு வச்சிருக்கணுங்குற அவசியம் இல்லை ஃபோன் மொபைல் ஃபோன் அதாவது வந்து ஸ்மார்ட்ஃபோன் கையில் இருந்ததுனா போதும் அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சுதுனா நாம் எதா இருந்தாலும் நம்ம அதை அது மூலிமாவோ நம்ம நெட் மூலிமாவோ ஸ்மார்ட்ஃபோன் மூலிமாவோ எதா எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் வந்து நம்ம கைக்குள்ளேயே அடங்கின மாதிரி எல்லாம் கைக்குள்ளேயே இருக்குது இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம்ங்கிறது வந்து நம்ம இருந்த இடத்துலருந்தே எல்லாத்தையும் பாத்துக்கலாம்ங்குற அளவுக்கு நம்மளுக்கு தொழில் நுட்ப முன்னேற்றம் இருக்குது இது வசதியாகவும் இருக்குது